விழுப்புரம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா முன்னாடி மாவட்டமாக இருந்துச்சு இப்போ ஒரு சின்ன சிட்டியாகவே மாறிச்சுன்னு தான் சொல்லலாம் அதுவே ஒரு பெரிய மாற்றம்தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் உள்கட்ட அமைப்பு மூலமாகவும் அடிப்படை மூலமாகவும் எல்லாமே மாறிடுச்சு இது எப்படின்னா அங்கே வாழ்ற மக்கள் எல்லாருமே அட்வான்ஸாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா டெக்னாலஜியாக மாற ஆரம்பிச்சுவிட்டாங்க அதே மாதிரி எல்லாரு அடாப் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி ஸ்கீம் எல்லா பொலிட்டீஸின் ஸ்கீம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி எல்லா மாற்றி கொடுத்துவிட்டாங்க இப்போ என்ன இங்கே பெருசாக மாறி இருக்குன்னா ஒரு மால் வந்திருக்கு ரெண்டு மூணு கம்பெனி வந்து இருக்கு எல்லாமே இப்போ ஜிம் எல்லாத்துக்குமே இப்போ ஜிம் அது ஒரு ஹாபி அது மாதிரி வந்துருக்குத ஜிம்மே அப்புறம் சொல்லப்போனால் எல்லாருக்கும் நாலஞ்சு தியேட்டருக்கு உள்ளவே எல்லாருக்கும் ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி நிறையவே இருக்கு வெளியே சுற்றி பார்க்குற அளவுக்கு பக்கத்தில் போன பீச் எல்லா இருக்கு அதனால் இப்போ விழுப்புரம் மாவட்டம் முன்னாடிய விட நல்லா டெக்னாலஜியாக மாறி இருக்கு அதை விட்டால் இப்போ என்னாவாக குறஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் தான் அப்பலாம் பார்த்தீங்கன்னாவே கிரவுண்ட் இருந்தது கிடைக்கிற இடத்தில் விளையாடுனாங்க எல்லா மக்களும் ஒன்னாக கூடி பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு பார்த்தா ஒரு மூணு நாலு கிரவுண்டு தான் இருக்கு இப்போ அதனாலவே எல்லா இப்போ காசு கட்டி கிரவுண்டுக்குள்ளே போய் ஆடுற மாதிரி மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு இது எப்படின்னா ஒரு இது பின்னோக்கி போகற மாதிரியும் தோணல முன்னோக்கி போகற மாதிரியும் தெரியல காசு செலவழிச்சு தா கிரவுண்ட் போய் ஆடணும் ஒரு கட்டம் வந்துருச்சு இப்போ முன்னாடிலாம் கிரவுண்ட்லாம் இருந்தது இப்போ எல்லாமே ஃபுல்லாக வந்து காம்ப்லெஸ் காம்ப்லெக்ஸ்ஸாக மாறிடுச்சு ஒரு கடையாக மாறிடுச்சு ஒரு பில்டிங்காக மாறிடிச்சு இப்போ எல்லாமே கட்டி கட்டி வர வர இப்போ விவசாய நிலங்களும் அப்படி தான் பண்ண ஆரம்பிச்சுவிட்டாங்க விழுப்புரத்தில் விவசாய வந்தது இப்போ தண்ணி எங்கேயுமே இல்லைன்ட்டு அவங்க ஃபுல்லாமே இதுவாக மாற்றிட்டாங்க ஃபுல்லன் அண்ட் ஃபுல்லி பிளாட்டாக மாற்றி அதெல்லாம் வீடு கட்ட வச்சட்டாங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு நல்லது நடந்தாலும் ஒரு பக்கம் எல்லாம் நம்மளோட வாழ்வாதாரம் கொஞ்சம் எல்லா குறஞ்சிட்டு தான் வருது அத விட்டா அதிகமானாலும் பரவால்ல குறைவு கம்மியாதான் இருக்கு நல்லது அதிகமாக தான் நடந்திருக்கு அதனால் விழுப்புரம் சிட்டி விழுப்புரம் சிட்டினே சொல்லுற அளவுக்கு வந்துருக்கு அதனால் இந்த மாற்றம் வந்து ரொம்ப நல்லது தான்